என்னுடைய பர்ச்சஸ் ஃபஸ்ட்டு பர்ச்சஸ் என்னென்னால் அண்ணாவுக்கு வந்து என்னுடைய மொபைலில் இருந்து ஆன்லைனில் மொபைல் வாங்கினோம் அந்த மொபைல் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது அது நியர்லி டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஆனால் அதுடைய ஒரிஜினல் ரேட் வந்து கடையிலெலாம் போய் வாங்கும் போது சிக்ஸ்டீன் சவன்டீன் சொன்னாங்க அதனால நாங்கள் ஆன்லைனிலேயே வாங்கிவிட்டோம் எல்லாேரும் சொன்னாங்க ஆன்லைனில் வாங்கிறது வந்து அது எப்படி இருக்குமோ ஏதாக இருக்குமோ அப்படினுலாம் நிறைய பேர் சொன்னாங்க அதை மீறியும் நானும் அண்ணாவும் ஆன்லைனில் வாங்கிவிட்டோம் வாங்கிவிட்டு அந்த மொபைல் இன்று வரைக்குமே நல்லா தான் இருக்குது இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மொபைல் எயிட்டீன் தௌசண்ட் அதை விட நிறைய பெட்டர் குவாலிட்டிஸெலாம் அதில் இருக்குது இன்னமும் அதனால் என் அந்த ஃபஸ்ட்டு ப்ராடெக்ட் வந்து எனக்கு எப்பயுமே பெஸ்ட்டு ப்ராடெக்ட் தான் ஒரு பொருளை வாங்கினதும் அது கொடுக்குற இன்ப்ரஷனை வந்து எல்லாரும் வந்து ஒரு நல்லா இருக்கணும் அப்படினு நினைப்பாங்க அதை வச்சு தான் மற்ற பொருளை வாங்கணும்னு நினைப்பாங்க அதுக்கு அப்புறம் அடுத்து அடுத்து வந்து ஃப்ளிப்கார்டில் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் வாங்கினோம் ஏர் பார்ட்ஸ் ஹெட் செட் அந்த மாதிரி ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின பல்க் ப்ராடக்டே ஃபோன் தான் அந்த ஃபோனு வந்து எப்படி சொல்வது நிறைய வாட்டி அண்ணா கீழே போட்டிருக்காங்க அப்போது கூட டேமேஜ் ஆகலை நிறைய நானும் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ணா வந்து கேமிங் மொபைலாக தான் அதை யூஸ் பண்ணிணாங்க நிறைய எடிட்டிங்யெலாம் பண்ணுவாங்க அவங்க கம்பியூட்டர் சைன்ஸ்கிறதுனால அந்த ஃபோனை வச்சு நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஆனாலும் அந்த ஃபோனில் வந்து எந்த இதுவும் ஃபால்ட்டும் வர்றது இல்லை லேக் ஆகும் இல்லை நெட் ஒர்க் இஸ்யூ அந்த மாதிரி ப்ராப்ளமே வர்றது இல்லை அந்த ப்ராடெக்ட் வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ராடெக்டாக இருக்குது ரொம்ப பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் எல்லாேருக்குமே கொடுக்குது